சார் வணக்கம் சார் சார் நான் இந்த உங்கள் பேங்க்கில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் அக்கவுண்ட் வெச்சுட்டிருக்கறேன் சார் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருதடக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்க ஸம் அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிகிட்டே இருக்காங்கள் அ அப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடக்க பார்த்தா அமௌண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க என்ன ரீசன் சார் மெயிண்ட்டெனன்ஸ் சார்ஜா இல்லை எதுவும் வேறு எதுவும் இஸ்யூவாக செக் பண்ணி சொல்ல முடியுமா ஆ சொல்லுங்கள் சார் சார் லாஸ்ட்டு மார்ச் மாசம் வந்து நானூற்றம்பது ருபா எடுத்துருக்காங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடக்க எடுத்தாலே நம்ம மெயிண்ட்டெனன்ஸ் சார்ஜ்னு எடுத்துக்கலாம் சார் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடக்கா நானூற்றம்பது முந்நூற்றம்பது சம்திங் எடுத்துக்கிட்டே இருக்காங்கள்

சார் மினிமம் பேலன்ஸ் என்னது இருக்கும் சார் எப்போதுமே மாசம் டூ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஆ சரிங்க சார் சார் லோன் எல்லாமே இல்லை அது க்ளியர் பண்ணிகிட்டேன் சார் ஆன்லைனில் எதுவுமே இது நான் லோன் எடுக்கல ஆ இந்த லோன் ஹோம் லோனு பைக் லோனு எதுவுமே என்கிட்ட இல்லை லேட் பேமெண்ட் எதுவும் பண்ணல சார் எல்லாமே கரண்ட்டில் பண்ணிட்டுருந்தேன் ஒரு ரெண்டு பேமெண்ட் மட்டும் லேட்டில் பண்ணிட்டுருந்தேன் அது ஃபைன் போட்டாலுமே இது போட்டாலுமே அப்போதைக்கு அது செக் பண்ண சொல்லி மெசேஜு ஒரு மெசேஜு ஒரு மெசேஜு கொடுக்கலால்ல சார் நாளைக்கி அமௌண்ட் எடுத்தால் ஏதோ இது ஃபிராடுன்னு தானே நினச்சிக்குவோம் எனக்கு மெசேஜு வரலன்னு தான் சார் நான் இதைக் கேட்கறேன் ஆ இல்லை நீங்கள் இப்போ அமௌண்ட்டு இப்போ இது இப்போ மெயிண்ட்டெனன்ஸ் சார்ஜ்ஜுனு இல்லை சார் அதெல்லாம் எதுவுமே இல்ல சார் ஆன்லைன் கேமே இல்லை சார் இப்போ அந்த ஆட்டோ டெபிட்டுங்கிறது நீங்கள் கேன்சல் பண்ணணுமா இல்லை பேங்க் எதுவும் வரணுமா சார்

ம் ம் ம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க் யூ சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ஓகே சார்